அண்ணே நல்லா இருக்கீங்களாண்ணே நான் கந்தசாமி வந்துருக்கண்ணே முடி வெட்ட வந்துருக்கண்ணே என்னாண்ணே நான் போய் ஒரு வாரம் ஆகுதுண்ண போர்ட்டுக்கு இன்றைக்கி தான் ஊருக்கு வந்தேன் ஒரு நம்ம முடி வெட்டுங்க அந்த என்னமோ புதுசு புதுசா கட்டிங் வெச்சுருக்கீங்களாம்ல நாலு பக்கமும் ரவுண்டு கட்டி அது வெட்டுவீங்களாம் ஒரு வாரம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் தாக்குப் புடிக்கற மாதிரி வெட்டி விடுங்கண்ணே என்னென்னல்லாம் கட்டிங் பண்ணுவீங்க அண்ணே கோலமெலாம் போடாதீங்கண்ணே பொண்டாட்டி திட்டுவா புள்ளைக்குட்டி எல்லாம் வெச்சுருக்கண்ணே நீ போர்ட்டுக்கு போகிறியா இல்லை ஊர் சுற்றப் போகிறியான்னு கேட்பாண்ணே ஆ ரைட்டுங்கண்ணே அண்ணே நான் வந்து நான் போர்ட் போர்ட்டுக்கு போகிறன்னா மூணு நாள் ஆகும் ஏழு நாள் ஆகும் ஒன்போது நாள் ஆகும் திரும்பி வரும் போது தாடியெல்லாம் மண்டிப்புடும் அதுக்குத் தகுந்தாற்ப்புல பார்த்து வெட்டி விடுங்கண்ணே ஆ ரைட்டுங்கண்ணே ஆ ரைட்டுங்கண்ணே பார்க்கறவங்க எதுவும் சொல்லாத அளவுக்கு வெட்டி விடுங்கண்ணே ஆ பங்கு எல்லாம் வேணாங்கண்ணே நான் பொழைக்கப் போகிறேன் எனக்கு ஏண்ணே பங்கு கிங்கு குறு அய அது குறு குறுந்தாடி வெச்சு விடுங்கண்ணே குறுந்தாடி வைச்சு விடுங்கண்ணே ஆனால் அந்த பங்கெல்லாம் வேணாங்கண்ணே கிண்டல் பண்ணுவானுண்ணே மீன் பிடிக்கிற இடத்துக்கு எதுக்குண்ணே பங்க் என்னங்கண்ணே ஆமாம் அண்ணே ஆ அதுண்ணே வெச்சு விடுங்கண்ணே லைட்டாக பார்ப்போம் அவள் திட்டுவாள் ஒரு நாளைக்கு திட்டுவாள் நான் என்ன ஒரு வாரம் கடலில் இருக்கப் போகிறேன் வெட்டி விடுங்களண்ணே எப்போ தான் இதெல்லாம் வெட்டுவது வெட்டி விடுங்கண்ணே எவ்வளோ காசு கூட கேட்காதீங்கதாண்ணே ஆ ஃபங்கே மார்க்கெட்டு வர்றப்போ ஏதோ படகு படகு உடுவும் போது உங்களுக்கு ரெண்டு மீன் கூட போட்டு அனுப்பி விட்றேன் காசெல்லாம் ரொம்ப எதிர்க்க பார் எதிர்பார்க்காதீங்கண்ணே

ரைட்டுங்கண்ணே பார்த்து செஞ்சு விடுங்கண்ணே மார்க்கெட்டுக்கு வரும் போது உங்களை கவனிச்சு விடுறேண்ணே ஆ ரைட்டுங்கண்ணே அண்ணே மீ மீசையை இது எடுக்கும் போது வரண்டி விட்டிறாதீங்கண்ணே எரியும் எனக்கு கத்தி கித்தி படாமல் வெட்டுங்கள் கத்தி கித்தி படாமல் வெட்டுங்களண்ணே அந்தத் துணியெல்லாம் பார்த்து எப்போ துவச்சதண்ணே இப்ப துவச்சதா இல்லை எதுவும் சலவைக்கு போட்டீங்களாண்ணே ஏண்ணே இந்த என்னமோ இந்த அண்ணே ஆ இந்த சேவிங் பண்ணும் போது விஷம் பரவுதுன்னு சொல்கிறாங்கண்ணே நீங்கள் பிளேடாலாம் புதுசாக போட்டுங்கங்கண்ணே அதை காசை பற்றிக் கூட பரவாயில்லைண்ணே புது பிளேடாக போட்டுக்கங்கண்ணே ரைட்டுங்கண்ணே துணியும் ஒதுக்கிப்புட்டு நல்ல துணியாக போட்டு விடுங்கண்ணே வெட்ட ஆரம்பிங்கண்ணே வெட்டும் போது கொஞ்சம் கதை கிதைய சொல்லிக்கிட்டு வெட்டுங்கண்ணே கொஞ்சம் பொழுது போகிற மாதிரி நல்ல பாட்டு இருந்தால் போட்டு விடுங்கண்ணே டேப்பு இருக்குதுல்லண்ணே ரைட்டுங்கண்ணே ரைட்டுங்கண்ணே அது பாட்டு அந்த கதை ரைட்டுங்கண்ணே அந்த கல்லு தான் தேய்க்கும் போது குதுதா குதுகுதுனு இருக்குதுண்ணே அண்ணே நல்லா குதுகுதுன்னு இருக்குண்ணே அதை தடவும் போது நீங்கள் தடவி விடும் போது குளுகுளுன்னு இருக்குது அடுத்த அடுத்த அடுத்தவனுக்கு தடவினத எனக்கு தடவி விட்டுறாதீங்க குதுகுதுன்னு புது கல்லாக போட்டு விடுங்க ரைட்டுண்ணே ஆ ரைட்டுங்கண்ணே ரைட்டு ஏன்னால் பொழைக்கப் போகிறேன் நாளைலேருந்துண்ணே அங்கே ஏதும் வியாதி வந்துருச்சுன்னால் நான் யாரண்ணே தேடுறது அங்கே இங்கே பார்த்துக்க டாக்டரு இருக்கானா போகிறானா ஒன்றுன்னா ஏதோ இந்த பெண்டாட்டி புள்ளை கட்டிக் கொடுக்கற மாத்திரை மருந்து இந்தக் கஞ்சி அத குடிச்சுக்கிட்டு நான் வேலை பார்த்துக்கிட்டு மீனை பிடிச்சுட்டு வரேன் அதனால் ஆ ரைட்டுங்கண்ணே ரைட்டுங்கண்ணே நீங்கள் வெட்ட ஆரம்பிங்கண்ணே வெட்ட ஆரம்பிக்கும் போது டேப்ரிகார்டரை போட்டு நல்ல பாட்டை எம்ஜிஆர் பாட்டாக போட்டு விடுங்க இல்லை தம்பி ஜ விஜய் பாட்டாக போட்டு விடுங்கண்ணே நான் கேட்டுக்கிட்டே உக்கார்ந்துட்டு இருக்கேன் நீங்கள் வெட்டுங்கண்ணே எப்படி வேண்ணாலும் வெட்டுங்கண்ணே ஆ ரைட்டுங்கண்ணே நல்ல பாட்டாக போட்டு விடுங்க ஆ ரைட்டுங்கண்ணே போடுங்கண்ணே போடுங்கண்ணே ஒன்னொன்றா அது என்ன சொல்லப் போகிறா பெண்டாட்டி ஒரு நாளைக்குத் திட்டப் போகிறா நான் தான் கடலுக்கு போயிடுவேனில்லை என் ப்ரெண்டு கூட இருக்கப் போகிறேன் ஒரு வாரம் மீனு கீனு பிடிச்சு பழகி நல்லா கிடச்சிச்சின்னா வரப் போகிறேன் அன்றைக்கெல்லாம் வந்து வளர்ந்துப்புடுண்ணே வெட்டுங்கண்ணே நீங்கள் எப்படி வேணாலும் வெட்டுங்கண்ணே பாட்டை மட்டும் நல்ல பாட்டாக புரட்சித் தலைவர் பாட்டு ஆ ரைட் போடுங்க போடு போடுங்கண்ணே பாட்டை மட்டும் நல்ல பாட்டாக போடுங்க நீங்கள் என்ன வேணாலும் போடுங்கள் எங்கே வேணாலும் வரணுங்க எழுந்திரிக்கும் போது எல்லோரும் என்னை பார்க்கணும் போகும் போது இது இதென்ன முனுசாமி நேற்று இப்படி போனான் இன்றைக்கி இப்படி கந்தசாமி இப்படி வர்றானேன்னு கேட்கணும் ஆ ரைட்டுங்கண்ணே நன்றிங்க அதுக்குத்தானண்ணே உங்களை தேடி வறேன் ஆ ரைட்டு ஆ ரைட்டுங்கண்ணே ஏண்ணே எங்கள் எங்கள் பேட்டையிலிருந்து எல்லோரும் வருவாண்ணே நான் இப்போ வெட்டிகிட்டு போனேன்னா இதை பார்த்துட்டு என் பேட்டையில் உள்ள பூரா நண்பர்களெல்லாம் வந்து வருவாங்க உங்கள்கிட்ட கூட்டம் கூட்டமாக வருவாங்கண்ணே ரைட்டுங்கண்ணே எங்கள் பேட்டையில் உள்ளவன் என் முடியை பார்த்துட்டான்னா உங்கள்கிட்டயே தான் வருவான் வர வைக்கிறேண்ணே நல்லா பண்ணி விடுங்கண்ணே ரைட்டுங்கண்ணே ரொம்ப நான் ஆமாண்ணே கண்ணாடியை பாருங்கண்ணே சூப்பராக இருக்குண்ணே எப்படிண்ணே வெட்டினீங்க இப்படி ரொம்ப அருமையா இருக்குதுண்ணே எனக்கே என்னையே எனக்கே அடையாளம் தெரியலையேண்ணே ஆ ரொம்ப நன்றிங்கண்ணே ரொம்ப அருமையாக வெட்டி இருக்கேன்னு நான் என் பொ ப்ரெண்டுகிட்டயெல்லாம் காட்டி எல்லோரையும் வர வைக்கிறேண்ணே உங்கள்கிட்ட ரைட்டுங்கண்ணே ரொம்ப நன்றிங்கண்ணே நன்றி வெளில சொல்லிடதீங்க என் பெண்டாட்டி திட்டுவாள் காரிகிட்டுத் துப்புவாள் ஏண்டா இதுக்கு தான் போகிற பொழப்பு பொழப்புக் கெட்ட பயலே மீன் பிடிக்கப் போனாலும் இவங்களுக்கென்ன ஒருத்த ஒருத்தனுக்கும் பத்து ரூபாயும் இருபது ரூபாயும் பணம் வாங்குறதுக்காடா போகிறன்னு தொம்பட்டை கட்டைய எடுத்துக்கிட்டு துரத்தி துரத்தி துரத்தி அடிப்பாண்ணே ஆ பார்த்துக்கங்கண்ணே ரொம்ப நன்றிங்கண்ணே அழகா இருக்கேண்ணே எனக்கே என்னை பார்த்தா எனக்கு அழகா தெரியுதுண்ணே ரொம்ப நன்றிங்கண்ணே ரைட் நன்றிங்கண்ணே நன்றி நன்றிங்கண்ணே